வயலில் வந்துட்டு நேராக செலவிடியறங்கறது எனக்கு என்னென்னு தெரியல ஏன்னா எங்கிட்ட வயல்லோ காடோ எதுவும் கிடையாது ஸோ அதைப்பத்தி தெரியாது ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னா அப்புன்னா நான் ஒரு லீவுக்கு ஏன் ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிருந்தேன் திருவிழான்னு சொல்லிட்டு அவங்க காடு வச்சிருக்காங்க பருத்தி போட்டுருந்தாங்க ஸோ அங்கே போயிருந்தேன் அவன் ஏன்கிட்ட அதுக்கு முன்னாடி நான் பேசுறப்போ கேட்டுருக்கேன் என்னடா பண்ணுற அப்புன்னா காடுல பூ போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவான் எனக்கு தெரியாது அது பூ போடுறதுன்னா என்ன என்னென்று சொல்லிட்டு ஸோ அங்கே டேரக்ட்டாக போகும் மோது பார்த்தேன் அந்த பருத்தி பூவில செடியில பூவு இருக்கு அந்த பூவை பிச்சி அந்த மகரந்தத்தை எடுத்து அதை காய போட்டு அதே மகரந்த திருப்பி அந்த பூவில வச்சு விட்டோன்னா அது அடுத்து மொட்டு விரிஞ்சு பஞ்சாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துது அதுவும் ரொம்பவும் கஷ்டமாக இருந்துது கஷ்டம் அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு வேலையை எப்படி செய்யணும் நேசிச்சு செஞ்சோம் அப்புன்னா இஷ்டப்பட்டு செஞ்சால் கஷ்டங்கறது இல்லைன்னு சொல்லுலாம் ஸோ நான் ஒரு ஆர்வத்தோட தான் அவன் கிட்ட கேட்டேன் எல்லாம் பண்ணேன் ஸோ அதே ஆர்வத்தோட தான் அங்கையும் ப நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து இப்படி பண்ணுறதுலேந்து நான் ஒரு நாள் கூட நினச்சேன் ஃபைவ் டேஸ் இருந்தேன் ஃபைவ் டேஸும் கன்டினியூஸாக காடுக்கு போனோம் காலையில் காலையில் எனக்கு நான் வந்து இப்போ தான் பண்ணுறேன் பட் அவங்க வந்துட்டு டெய்லியும் அதான் அவங்களோட ரொட்டின் காலையில் ஏஞ்ச்சு மகரந்தத்தை அந்த எடுத்துகிட்டு வந்து அதை சலிச்சு வச்சு அதுக்கப்புறம் போய் திருப்பி இது பண்ணிட்டு வந்து மகரந்தத்தை போட்டுவிட்டு பூ போட்டுவிட்டு வந்து வீட்டில சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் ஆடு மாடுங்களை கட்டு கட்டி போட்டுவிட்டு வந்து அதுக்கு சா தட்டு புல் அதெல்லாம் போட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்பறம் மாடுங்களாம் பால் கறச்சு அதை இது பண்ணி செஞ்சு திரும்பி சாயந்தரம் போய் மகரந்தனத்தை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இப்படி தான் அவங்களோட ரொட்டின் போய்ட்டுருந்ச்சி ஸோ எனக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புதுசாக இருந்துச்சி அதுவும் நல்லா இருந்துது ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு காடு இருந்தால் நம்மளும் இந்த மாதிரி வேலை பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு